தொழில்நுட்பம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சுருக்கு ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா அது நமக்கு கெடுதலையே தருது கெடுதல் அப்பிடின்னு பாக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோன் தான் முதல் இடத்த புடிக்குது ஃபோன் மூலிமா எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயத்தில் மன வேதனைதான் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபோனை வந்து ஒரு நல்லா படிக்கிற பையன்ட்ட கொடுத்துட்டோம்ன்னா அவன் லைஃபே வீணாக போய்ருச்சி படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இந்த ஃபோனை வைச்சிக்கிட்டு அதில் கேம் விளையாடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு மெண்டல் ஆயிடுறாங்க இப்போ எங்கள் பையன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்ருந்த பையன் ஃபோனை கொடுத்ததுக்கப்பறம் சரியாக கவனிக்கிறதில்லை படிக்கிறதில்லை விளையாட்றதுகூட வெளியில் போறதில்லை வீட்லேயே இருந்துக்கிட்டு செல்லையே பாத்துக்கிட்ருக்கிறான் செல்லு பாக்குறது மட்டும் இல்லாமல் நம் கண்ணும் கெட்டுப்போய்டுது இதனால ரொம்ப பிரச்சனை தான் இதனால வருது நிறையா செல்லுனாலேயே நிறைய பேர் வீணாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸ்ஸு அந்தமாதிரி விஷயங்கள்லாம் வர்ற புகைகள் பொகை வந்து ரொம்ப சுவாச கோளாறுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் ஸோ அதுவும் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்ல பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீரை வெளியவிட்றதுனால அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதுவும் கவனிக்கத்தக்கதுதான் நிறைய இதுலேயும் வீணாக போகிறாங்க மக்கள் உடல்நிலை பாதிக்கப்படுது அவங்களுக்கு பல நோய்கள் வருது நிறைய உணவுக்குள்ளேயே பார்த்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய தொழில் சம்மந்தமான அதலாம் வந்து மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் வைச்சி அதில் நிறைய கெமிக்கலை ஊற்றி நிறைய சாப்பாட்டு தின்பண்டங்கள்லாம் தயாரிக்கிறாங்க அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் வருது பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோன் வைச்சிருக்கவங்க வந்து மூளையில் கட்டி வந்துடுது அவங்களுக்கு சரியான முறையில் மூளை யோசிக்கக்கூடிய திறன் கிடைக்கிறதில்ல அதுக்கப்புறம் மிஷின்ஸ்செல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கழிவுநீர் விடுறதுனால மீன்கள்லாம் செத்துப்போய்டுது புகை மண்டலம் வந்து ஏற்படுறதுனால சுவாச கோளாறு ஏற்படுது நிறைய தீங்கு தர்ற விஷயங்கள் இந்தமாதிரி தொழில்நுட்பங்கள்லருந்து நிறைய வருது